தமிழ்நாட்டு மக்கள் வந்து முக்கியமாக கலாச்சாரங்களை வந்து கைவிடாமல் இப்போ வரைக்கும் அந்த கலாச்சார பாரம்பரியத்தை அவங்க கடைப்பிடிச்சுட்டு வராங்க எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பழனியில வந்து வருஷா வருஷம் தங்கத்தேர் வந்து பல வருஷமா அது நடக்குது தங்கத்தேர் இழுக்கிறாங்க அதுக்கு நிறைய மக்கள் வந்து எந் சிரமம் பார்க்காம எல்லாேருமே அதில் பங்கெடுத்துக்குவாங்க அப்புறம் வந்து வருஷா வருஷம் குலதெய்வ வழிபாடு எல்லா குடும்பங்களேயும் கண்டிப்பாக இருக்கும் வெளியூர்களில் இருந்தாலும் கூட அந்த நாட்களில் வந்து குடும்பமாகவே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அவங்க அந்த குலதெய்வ வழிபாடு செய்வாங்கங்க அப்புறம் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து அந்த அந்த மாதம் சிறப்பான மாதனால அங்கே பெருமாளுக்கு சிறப்பான வழிபாடெலாம் நடக்கும் இதுபோக அநேக கோயிலுகளில் அந்த அந்த வழிமுறைபடி எல்லா விசேஷம் அந்த சிறப்பான பூஜையெலாம் நடக்குதுங்க